குட் ஈவினிங் மேம் சொல்லுங்கள் யார் எங்கேயிருந்து பேசுகிறீங்க

ம் சொல்லுங்கள் ம் ஓகே ம் ஆமாம் மேம் சாணக்யா ஸ்கூலோடய ப்ரின்ஸ்பல் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஓகே எவ்வளோ மார்க் மேம் ஓகே

இருக்குது மேம் உங்கள் பொண்ணு வந்து மார்க் எவ்வளோ சொன்னீங்க ஃபோர் அப்போது ஓகே ஓகே நல்ல மார்க் தான் மேஜரில் எல்லாம் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கம்மா ஓகே மேம் எங்கள் ஸ்கூலில் எல்லோருமே வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் நாங்கள் டென்த்து முடித்தவங்க எல்லோருமே நாங்கள் லெவல்த்துல அப்படி தான் எடுத்திருக்கோம் உங்கள் பிள்ளைய நாங்கள் எடுத்துக்கிறோம் மேம் நல்ல ஸ்கூல் தான் நீங்கள் நம்பி சேர்க்கலாம் மேம் எங்கள் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சையின்ஸ் பயோ மேக்ஸ் பியோர் சையின்ஸ் கம்ப்யூட்டர் சையின்ஸ் இது இல்லாமல் வந்து மெக்கானிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ ஆமாம் அடிஷ்னலாக கூட நாங்கள் சொல்லித் தர்றோம்ங்க மேம் எங்கள் எங்கள் ஸ்கூலில் எல்லாமே எல்லா கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது மேம் ஆ பார்க்கலாம் மேம் வாங்க மேம் நேரில் பார்த்துக்கலாம் மேம் ஆ ஃபுல் டே நாளைக்கு வந்து ஒர்க்கிங் டேஸ் தான் நீங்கள் ஃபுல் டே வந்துக்கலாம் மேம் எப்போது வேணுனாலும் பார்க்கலாம் மேம் ம் ஓகே மேம் ம் ஓகே தேங்க்யூ மேம்